ஹலோ நான் கேபு ஒன்று மீட்டிங்குன்றதினால கேபு ஒன்று புக் பண்ணி இருந்தேன் கேபு வந்து இன்னமும் வரல கேபு நான் லொக்கேஷனும் போட்டு ஷேர் பண்ணிருந்தேன் இந்த இடத்துல இருந்து என்னை பிக்கப் பண்ணி இந்த இடத்துல டிராப் பண்ணிடுங்கன்னு அவர் கேபும் இன்னும் வரல இதனால என் மீட்டிங் வந்து டிலே ஆகிடுச்சி டிலே ஆனதினால எனக்கு மீட்டிங் பிரச்சனை நிறைய கம்மிட்மென்ட் இருந்தது கம்மிட்மென்ட்டை மீறி நீங்கள் இந்த அளவுக்கு பண்ணதினால எப்படி நீங்கள் கேபு ஒரு கேபு புக் பண்ணா நீங்கள் சொன்ன டைமுக்கு எனக்கு வந்து பிக்கப் பண்ணணும் பிக்கப்பும் பண்ணல அட்லீஸ்ட் வேற காராவது அரேஞ்ச் பண்ணி சொல்லி இருக்கலாம் வேற கேப் புக் பண்ணிக்க சொல்லி இருந்தால் கூட நான் வேற கேப் புக் பண்ணிருப்பேன் அதுவும் பண்ணல இல்லை ஃபோன் பண்ணியாவது என்னால் வர முடியாது அப்படின்னு சுச்சுவேஷனை சொல்லி இருக்கலாம் அதை விட்டு நீங்க வரேன் சொல்லி இருந்ததினால நான் வெயிட் பண்ணிருந்தேன் வெயிட் பண்ணதினால இப்போ மீட்டிங் கேன்சல் ஆகிற கண்டிஷன் ஆகிடுச்சி நான் நீங்கள் தான் நல்லா இந்த ஏரியாவில் கேப் நல்லா சொன்ன டைமுக்கு பிக்கப் பண்ணுவீங்க டிராப் பண்ணுவீங்க கேள்வி பட்டேன் அதனால் தான் உங்கள் கேபுக்கே நான் புக் பண்ணேன் புக் பண்ணி நீங்கள் டிலே பண்ணி மீட்டிங் கேன்சல் ஆகிற அளவுக்கு பண்ணிவிட்டு நான் என்ன சொல்கிறது இப்படியா நீங்கள் கேப் நடத்துவீங்க அட்லீஸ்ட் ஒரு கஸ்டமரை வந்து நீங்கள் பிக்கப் பண்ணணும் பிக்கப் பண்ணலனா பிக்கப் பண்ண முடியாத பட்சத்தில் நீங்கள் கஸ்டமருக்காவது ஃபோன் பண்ணி இல்லை சார் வேற கேப் புக் பண்ணிக்கங்க சொல்லி இருந்தால் கூட வேற கேப் நாங்கள் புக் பண்ணிவிட்டு நாங்கள் போய் இருப்போம் அதுவும் நீங்கள் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல இன்ஃபார்ம் பண்ணாமல் எப்படிங்க நீங்கள் கேப் நடத்துறீங்க இது தான் நீங்கள் கேப் வச்சுருக்க லட்சணமா ஏதோ கேபு கரெக்டா சொன்ன டைமுக்கு ஃப்ரெண்டுங்கலாம் சொன்னாங்க சொன்னால் பக்காவாக சொன்ன டைமுக்கு கூட்டிகிட்டு போய்ட்டு விடுவாங்க அப்படின்றதுனால தான் உங்கள் கேபுக்கு நான் புக் பண்ணேன் இது நீங்கள் ஃபஸ்ட்லேயே சொல்லி இருக்கலாம் கேபு வர முடியாது டிரைவர் இல்லை இல்லை லொகேஷன் சேன்ஞ்ச் ஆகிடுச்சி நாங்கள் வேற இடத்துக்கு நாங்கள் போய்விட்டோம் அப்படின்னு சொல்லி இருந்தால் நான் வேற கேப் புக் பண்ணி போய் இருப்பேன் அதுவும் நீங்கள் சொல்லலை இப்படியா நீங்கள் கேப் நடத்துவீங்க கேப் நடத்துறதுக்குனு ஒரு விதிமுறை இருக்குது சொன்ன டைமுக்கு சொன்ன இடத்துல பிக்கப் பண்ணி டிராப் பண்ணணும் அதவும் பண்ணல இப்படியா நீங்கள் ஏஜென்சி நடத்துவீங்க இனிமேல் இந்த கேபில் வந்து நான் புக் பண்ண மாட்டேன் எனக்கு ஏஜென்சி நீங்கள் கேன்சல் உங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியல உங்களால் எனக்கு ஏகபட்ட டைம் வேஸ்ட்டு அண்டு மீட்டிங் போச்சு லீகலாக நான் வேற மாதிரி பேசுவேன் பட் இருந்தாலும் இனிமேல் உங்கள் கேப் எனக்கு தேவை இல்லை கேபை கேன்சல் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா